இப்போ பார்த்தீங்கனா நான் ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்த்தேன் அங்கே வந்து பைப்லைன் புராஜெக்ட் பார்த்துகிட்ருந்தோம் அப்போ பார்த்தீங்கனா அண்டர் கிரவுண்டில் பெரிய பைப்லைன் போடணும் அதை என்கிட்டதான் ஒப்படைச்சாங்க அந்த வேலையை ஒப்படைக்கிறப்போ இது பெரிய சவாலாயிருக்கும் இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக எல்லாம் என் ஃபிரெண்டெல்லாம் சொன்னாங்க இதில் நீ போவாதடா இது ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அப்படின்னுலாம் சொன்னாங்க இருந்தாலும் நம்ம தான் பண்ணுவோம் பண்ணி காமிக்கணும் அப்போ தான் கம்பெனியில் ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு நான் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ எனக்குன்னு ஒரு பத்து பேர் கொடுத்தாங்க இந்த பைப்பெல்லாம் கிரைன் மூலியமாக இறக்குறதுலாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒர்க்கு மேலேருந்து இப்போ உயரமாக பள்ளமாயிருக்குல அதுலலாம் சஃபோல்டிங் போட்டு நாங்கள் சாரம்கட்டி இறங்கணும் அதில் வந்து பட்டை இந்த சேஃப்டி அவார்னஸுன்னு சொல்வாங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு பசங்கள் வேலை பாக்கிறாங்களா என்னன்னு மானிட்டர் பண்ணணும் யாராச்சும் ஒருத்தங்க போடாமலிருந்தா திடீர்னு சறுக்கி விட்ருச்சினா கீழே விழுந்துருவாங்க அதெல்லாம் அந்தமாரி பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் கரெக்டாக மாட்டியிருக்காங்களா போட்டிருக்காங்களா மாட்டியிருக்காங்களா கை கிளவுஸ் போட்டிருக்காங்களா அதெல்லாம் ஏன்னா அடிபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாயிருக்கும் இதெல்லாம் நம்ம வேல பாக்கிறதோட வேலையை வந்து ஒர்க்கருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகாம அதையும் நம்ம பார்த்துக்கணும் வேலையை நல்லபடியாக முடிச்சிரலாம் இவங்கள்லாம் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த வேலையை நல்லா முடிக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்தமாரி வேலையை கொடுத்தாங்க அதை என்னடா பண்ணுறதுன்ட்டு இடைல பண்ணிகிட்ருந்தோம் நல்லாதான் போய்ட்ருந்துச்சி அப்புறம் ரொம்ப பசங்கள் கொஞ்சம் தோய்வடைஞ்சுட்டாங்க வேலையே பார்க்க முடியலை என்னடா இது மேனேஜ்மெண்ட்டுல சத்தம் போடுறாங்களே அப்படி இப்படின்னு சொன்னாங்க சரி இருந்தாலும் சமாளித்து அதுக்கப்புறம் நல்லா இன்னும் மேன் பவர் கொஞ்சம் கூட வாங்கி நல்ல படியாக அந்த வேலையை முடித்தேன் அதுக்கப்புறம் கம்பெனிலேந்து எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க நல்லபடியாக இந்த புராஜெக்ட்டை முடித்தோம் அதனால இன்கிரிமெண்ட்டெல்லாம் சம்பள உயர்வெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க நிறையா அது நான் என் பசங்கலாம் சொல்லி நான் இந்த வேலை சரி என்னால் பார்க்கமுடியாது பயமாயிருக்குனு ஒதுங்கிருந்தேனா இந்த பேர் இந்த புகழ் சம்பள உயர்வு எல்லாம் எனக்கு கிடைக்காம இருந்திருக்கும் அதனால இந்த வேலையை முடிச்சதினாலதான் நல்லபடியாக நம்ம கான்ஃபிடன்ட்டு இருக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ட் இருந்தாதான் அந்த ஒவ்வொரு வேலையும் நம்ம முடிக்க முடியும் அதுதாங்க நான் என் வேலையில் உள்ள அந்த அந்த அந்த புராஜெக்ட்டுதான் எனக்கு ஒரு பெரிய சவாலான புராஜெக்டாக அமைஞ்சிச்சி இதெல்லாம் சமாளித்து தான் நான் அந்த வேலையை முடித்தேன்